நான் வந்துட்டு பிறந்தது கிருஷ்ணகிரியில் அதனால் கிருஷ்ணகிரியில் தான் படிச்சேன் என்னோட பிரைமரி ஸ்கூல் வந்துட்டு செய்ன்ட் ஆனஸ் என்று அழைக்கப்படுற கான்வென்ட் கிறிஸ்டின் கான்வென்ட்டில் படிச்சேன் ஐந்தாம் வகுப்பு வரை ஆறாம் மற்றும் ஏழாம் வகுப்பு வந்துட்டு கிருஷ்ணகிரி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன் ஆறாம் வகுப்புக்கு பிறகு ஏழாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை டிகே சாமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளி என்கிற பள்ளி கிருஷ்ணகிரியில் இருக்க அந்த பள்ளியில் முடிச்சிட்டு அரசு பெண்கள் மேல்நிலை அரசு பெண்கள் கலை கல்லூரியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிஏ பேச்சிலர் ஆஃப் ஆட்ஸ் என்கிற யூஜி அண்டர் கிராஜுவேஷன் நான் பண்ணிணேன் அதுக்கப்புறோம் பிஎட் அதாவது ஆசிரியை சிறப்பு ஆசிரியர் ப படிப்புக்காக சிவகாமி அம்மாள் என்கிற கல்லூரியில் என்னுடைய பிஎட் படிப்பை முடிச்சுட்டு எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆட்ஸ் என்கிற என்னுடைய முதுகலை பட்டத்தை வந்துட்டு அண்ணாமலை யுனிவர்சிட்டியில் முடிச்சேன் நன்றி